ஆக்ஷுவலாக நான் ஸ்கூல் படிக்கிறப்போது எனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கின்னாலே இ என்ன சொல்லலான்னால் மேக்ஸ் தான் மேக்ஸ்னால் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன் ரொம்பவும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அது என்ன காரணம்னே தெரியாது காரணமே இல்லாமல் பிடிக்கிற சப்ஜெக்ட்னால் அது மேக்ஸ் மட்டும் தான் வித்அவுட் ரீசன் ஐ லைக் இட் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நல்லா சூப்பராக சம்ஸ்செலாம் போடுவேன் எவ்வளோ சம்ஸ் ஹோம் ஒர்க் கொடுத்தாலும் சலிக்காம சலிச்சிக்காமல் நான் பாட்டுக்கு எல்லாத்தையுமே ஹோம் ஒர்க் போட்டுகிட்டு போய்விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்செலாம் கேட்பாங்க டே எப்புடிறா நீ இவ்வளோத்தி சம்ஸ்ஸை ஹோம் ஒர்க்ஸாக போட்டு ஹோம் ஒர்க் சம்ஸ்செலாம் போடுற அது என்ன பண்ணுன்னால் ஏய் அதெல்லாம் அப்படி தான்டா அப்படி தான் மேக்ஸ் பிடிக்குன்டா அப்படின்னு சொல்லுவேன் எல்லாேரும் என்னை பார்த்து தான் காப்பியடித்து காப்பியடித்து போடுவாங்க கடைசில அவங்க போட்டதாக சொல்லிட்டு எனக்கு எனக்கு அந்த நேரத்தில் ட டம்மி ஆக்கிவிட்டு போய்டுவாங்க டென்த் வரைக்கும் சூப்பரா மேக்ஸ் போட்டேன் டென்த்தில் கூட ஐ ஐ திங்க் நைண்ட்டி எயிட் நினைக்கிறேன் ஹண்ட்ரேடுக்கு சூப்பராக போச்சு டென்த் லைஃப்பெலாம் அதேபோல் பிடிக்காத சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும் அது தான் நம்ம சயின்ஸ் சயின்ஸ் எதுக்குடா இந்த சப்ஜெக்ட்டு ஏன்டா அதை கொண்டுட்ரு வந்து வெச்சுருக்கீங்க இதனால் இதை படிக்க கூட முடியலடா என்னென்னாமோ இருக்குடா வாயில் கூட நொழைய மாட்டிங்குதுடா அப்படியெல்லாம் ஸுவாலஜிலையும் பாட்னி நேமெலாம் எவன்டா வைச்சது அவனெலாம் கையில் கிடச்சா கொன்னுவிடுவேன்டா அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டுருந்தோம் அப்படியே சொல்லி சொல்லி டென்த்து வரைக்கும் வந்தேன் டென்த்தில் பார்த்தா ஸ்டாஃபாக சுத்தமாக ஸ் லெசனும் நடத்த மாட்டாங்க ஒரு கொஷின் ஆன்சரு ஒரு டெஸ்ட்டு எதுவுமே வைக்க மாட்டாங்க கவர்மெண்ட் கூல் ஸ்கூலாச்சே யார் கேட்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க நீ ஏன் கை கைடு மட்டும் வாங்கிக் கொடுத்தாங்கங்க அவ்வளோ தான் அதுலேருந்து நாங்களாகவே தான் படிச்சுக்கிட்டோம் ஏதோ நாங்களாக படித்து ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட எடுத்தாச்சு அதோடு டென்த் ல டென்த் லைஃப் ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக போச்சு சூப்பராக நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு போச்சு அண்ட் தென் லெவல்த்து ட்வெல்த்து லெவன்த்து ட்வெல்த்துக்கு போனால் போடு பயோ மேக்ஸா சயின்ஸே பிடிக்காதுன்னு சொன்னவன்கிட்ட போய் சயின்ஸை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டாங்க அதில் போய் பார்த்தா தான் தெரியுது பயோ ஸுவாலஜி பயோ பாட்னி ஃபிஸிக்ஸு கெமிஸ்ட்ரி சயின்ஸே பிடிக்காது இதில் சைன்ஸை சப்டிவிஷனாக போட்டு கொடு கொடுத்துருக்காங்க என்னாத்தை படித்து என்னாத்தை பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன் இன்னொரு பெரிய குண்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரேடுக்கு எழுதுன புக்கை சிக்ஸ் ஹான்ட்ரேடுக்கு எழுதுங்க அதுவும் பப்ளிக் உங்களுக்கு ரெண்டு வருஷமும் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ நல்லது படிக்க சரி இனிமேலுக்கு படிக்கன்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு சும்மா அலட்சியமாக இருந்து ஏதோ பாஸானால் போதும் அப்படின்ட்டு பாஸ் மட்டும் ஆகியாச்சி லெவல்த்து ட்வெல்த்து சரி பாஸ் ஆகியாச்சி இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியாங்க அதை கொண்டுட்ரு வந்து சேர்த்துட்டாய்ங்க அதுவும் சரி பரவாயில்ல ப சேர்ந்தாச்சி படிக்கலான்ட்டு நான் ஓரளவுக்கு பிக்அப் ஆகி இப்போது போய்கிட்ருக்கு காலேஜு டேஸு அதுவரைக்கும் இதுவும் நல்லா தான் போய்கிட்ருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் நாட்ஸ்க்கெலாம் ஸ்கூல் டேஸ்சில் அதெல்லாம் அன்ஃபர்காட்டபிள் டேஸ் தான் சொல்லுவாங்க மறக்கவே முடியாது அந்த நாளெலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்டடிச்சுட்டு வெளில போய் சுற்றுறது சா ஸ்டாஃப்கிட்ட வந்து ஸ்பெஷல் க்ளாஸுக்கு லேட்டாக வர்றதுனால் அடி வாங்கிறது க கிண்டல் பண்ணி விளாடுறது அதுவும் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே லஞ்ச்சை ஷேர் பண்ணி சாப்பிட்றது அது மட்டுமே மறக்கவே முடியாது அதுபோல் நிகழ்வுமே நம்ம வாழ்க்கையில எப்பயுமே கிடைக்காது என்ன தான் ஆஃபீஸ்சுக்கு வெளிலலாம் போய் சாப்பிட்டாலும் அந்த ஸ்கூலில் அந்த ஷேர் பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இது லெவல் வேறு எங்கேயுமே வராது